இப்போ ஒரு ஒரு வாரமாக எங்கள் ஊரிலலாம் பண்டிகை நடந்துச்சு அஞ்சு நாள் பண்டிகை அந்தப் பண்டிகையில் மொதல் நாள் வந்து மாரியம்மனுக்கு வந்து கூழ் எடுத்துட்டு போய்விட்டு நல்லா தவில் தப்பட்டை எல்லாம் எடுத்துட்டு போய்விட்டு கூழு ஊற்றிட்டு வந்தோம் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கனாக்க மாவிளக்கெலாம் எடுத்து கோயிலுக்குலாம் போய்விட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் மூணாவது நாள் பார்த்தீங்கனாக்க சொந்தக்காரங்க எல்லோரையும் கூப்பிட்டுட்டு வந்து எல்லோருக்கும் சொல்லி கூப்பிட்டு நல்லா விருந்து வச்சோம் பிரியாணி சிக்கன் கிரேவி இந்தமாதிரி எல்லாம் சாப்பிட சொந்தக்காரங்களை அழைத்து நல்லா சாப்பாடு போட்டோம் நாலாவதில் வந்து மாடெல்லாம் விட்டோம் நல்லா சந்தோஷமா எல்லாம் எங்கள் ஊரில் வந்து நல்லா பண்டிகை கொண்டாடினோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் மாவிளக்கு எல்லாம் எடுத்தோம் எல்லா சொந்தபந்தம் எல்லா கோயிலுக்கும் போய்விட்டு மாவிளக்கு எடுத்தோம் கூழு ஊற்றினோம் இந்தமாதிரிலாம் செஞ்சு சொந்தக்காரங்களை அழைத்து நல்லா சாப்பாடெலாம் செஞ்சு போட்டு அனுப்பிச்சோம்